உணவகத்திற்கு வணக்கம் நான் இன்று பழைய உணவுகளை வந்து அதிலிருந்து என்னை விடுபட்டு கொள்ள புதிய உணவை ஒன்று உட்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் உணவகத்தில் புதிதாக ஏதாவது உணவை அறிமுகப்படுத்தி உள்ளீர்களா அந்த உணவகம் எந்தெந்த மூல பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்றன இந்த உணவகம் காலை நேரத்தில் உண்ணக்கூடியதாக இருக்கிறதா இல்லை இது மாலை நேரத்தில் உண்ணக்கூடியதாக இருக்கிறதா இல்லை இரவு நேரம் அல்லது மதிய நேரம் அதை எந்த நேரத்தில் உட்கொள்ள இந்த உணவகம் நீங்கள் தயார் செய்வீர்கள் இந்த உணவகம் நமது பாரம்பரியத்திலிருந்து எடுத்துக்கப்பட்டதா இல்லை இது மேலை நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதா இந்த உணவகத்தினால் உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் வராத வகையில் அறிமுகப்படுத்தினீர்களா அல்லது ஒரு சுவைக்காக மட்டும் பயன் பயன்படுத்தினீர்களா உணவகத்தின் சிறப்பு ஏற்பாடுகளை உங்களிடம் கேட்க உள்ளோம் ஆகையால் நீங்கள் அதற்கு தகுந்த பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உணவகங்களின் விலை பட்டியல் என்னவாக இருக்கிறது ஒரு உணவின் விலை எத்தனை காசுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது புதிய புதிய உணவகங்கள் நீங்கள் தயாரிக்க நினைக்கிறீர்கள் மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு தயாரிக்கப்படுகிறீர்களா அல்லது நீங்களே மக்கள் புதிதாக விரும்புகிறார்கள் அவர்களை மகிழ்விக்கும் வகையில் புதிதாக நீங்கள் தயாரிக்கிறீர்களா என்னவாக புதிய புதிய உணவுகள் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் என்ன ஒரு புதிய உணவை நீங்கள் உட்கொள்கிறீர்கள்